இது வே வேடந்தாங்கலில் கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள் பறவை ரெ ரகமெல்லாம் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டிவிலையும் பார்த்துருக்கோம் நாங்கள் கேள்வியும்பட்டிருக்கோம் அது வெயில் காலத்தில் அங்கே தண்ணி இல்லைன்னா தே இது சாப்பிடறது இரை இல்லைன்னா இப்படி வந்துடும் திருவண்ணாமலை மலை வயல் நிறைய இருக்குது ஜில்லுன்ருக்குது குளம் தண்ணி எல்லாம் ஏரி எல்லாம் ரொம்பி இருந்தாக்கா இங்கே வந்துடும் இங்கே வந்து அழகாக பறக்குங்க கொள்ளுங்க இங்கே மயிலும் இருக்குது அது தோகை விரித்து ஆடும்போது அழகாக இருக்கும் மா இது கொக்கு வெள்ளை கொக்கு பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அது வந்து பார்க்கறதுக்கும் நல்லா நிலத்துலியும் இருக்கும் எங்கே வேணாலும் பறக்கும் சந்தோஷமாக சாப்பிட்டிடுச்சிங்கன்னா அழகாக பறக்கும் கூட்டம் கூட்டம் கூட்டமாக புறா அதே போல புறா ஒவ்வொரு லைன் லைன்னாக ஒன்று பின்னாடி ஒன்று ஒன்று பின்னாடி ஒன்று பறந்துன்னு போகும் அது எங்கே குழந்தைங்க எங்கள் பேரக்குழந்தைங்கெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக பார்க்கும் இட்டுன்னு வந்து காமிப்போம் ஒரு நாள் காமித்தோம்னா அந்த லைன்னாக பார்க்கறதுக்கே அதுங்க வந்துடுங்க வந்துட்டு நல்லா துள்ளி குதிச்சு விளையாடும் இதுங்க என்ன இப்படி ஆடுதுங்க சந்தோஷமாக ஆடுதுங்க நம்ப வந்து பார்த்தா அதுங்களும் அதுங்க பார்த்துட்டு தான் மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நெனைச்சிக்கின்னு நாங்கள் சந்தோஷமாக பொழுதை ஓட்டுவோம்